எங்கள் தோட்டத்தில் வந்து நிறைய பூச்செடி அப்புறம் வந்து காய்கறிச் செடி இந்தமாதிரி வச்சுருக்கோம் நாங்கள் வந்து எங்களோடய தேவைக்கு இப்போ ஒரு ஒரு சீசன்லேயும் வந்து கத்திரிக்காய் தக்காளி அந்தமாதிரி நிறைய இருக்குது இப்போ தக்காளி வெலை ஏறுனதுனால் நாங்கள் என்ன பண்றோன்னால் கடையில் வாங்கணுன்னு அவசியமே இல்லை எங்கள் செடிலேருந்து நாங்கள் எங்களோடய தேவைக்கு தக்காளியை பறிச்சிப்போம் அதுக்கப்புறம் வந்து இப்போ பூ அப்படின்னா இந்த கோழிக்கொண்டைப்பூலாம் நாங்கள் கடையில் விற்போம் அந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி இப்போது கோழிக்கொண்டைப்பூ தான் பூத்துட்டிருக்கு அதை நாங்கள் கடையில் வித்துடுவோம் அதுக்கு அப்புறம் வந்து சாமந்திப்பூ வைப்போம் அந்த நவம்பர்லேருந்து வைப்போம் நவம்பர் டிசம்பர் ஜனவரி ஃபிப்ரவரி வரைக்கும் அது இருக்கும் அப்போ வந்து சாமந்திப்பூவை வந்து இந்த பொங்கல் டைமில் அதுதான் ரொம்ப தேவைப்படும் அதனால் சொல்லிட்டு சாமந்திப்பூவை கடைகளில் கிலோ கணக்கில் வித்துடுவோம் அதுக்கப்புறம் வந்து இப்போது மாலைக் கட்டுற இடத்துலலாம் நாங்கள் போய் அதை கொடுப்போம் அந்தமாதிரி பூக்களை வந்து நாங்கள் எங்களோடய தேவைக்குப் போக சாமிக்கு கட்டி போடுறது நாங்கள் யூஸ் பண்ணுறது இது தவிர்த்து நாங்கள் வெளியில் கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் காய்கறியும் அதேமாதிரி தான் இப்போ எங்கள் தோட்டத்தில் வந்து த வே தக்காளி கத்திரிக்காய் அவரைக்காய் அப்புறம் பாவக்காய் பொடலங்காய் பீக்கங்காய் மொளகாய் இந்தமாதிரி எல்லாமே நாங்கள் போட்டு வச்சுருக்கோம் எங்களோடய தேவைக்காக நாங்கள் எடுத்துக்கிட்டு மீதி போக நாங்கள் கடைத் தெருவில் போய் வித்துடுவோம் இல்லைன்னா பக்கத்து வீட்டிலியே கிலோ கணக்கில் நாங்கள் கொடுத்துருவோம் இப்போ வெளியில் கடைகளில் விற்கறத விட ஒரு ஒருருவா ரெண்டு ருபான்னு கம்மியாக விற்றா ந எங்கள்கிட்ட வந்து வாங்குவாங்க அதனால் இந்த மாதிரி நாங்கள் பக்கத்தில் அதை கொஞ்சம் சேல்ஸ் பண்ணிவிடுவோம் அதுக்கப்புறம் வந்து இப்போ மாங்காயெலாம் நாங்கள் அந்தமாதிரி தான் எங்கள் த தோட்டத்தில் காய்ச்ச மாங்காயெலாம் நாங்கள் எடைப்போட்டு அந்தமாதிரி கிலோ கணக்கில் விற்றுட்டோம் கொஞ்சம் கடைகளுக்கு கேட்டால் அவங்க ரொம்ப கம்மியாக கேட்குறாங்க அதனால் நாங்கள் வந்து இங்கே தெருவில் இருக்கிற ஊர் மக்களுக்கெல்லாமே நாங்கள் எடைப்போட்டு கொடுத்துருவோம் ஒரு கிலோ பத்து ருபா அப்படின்னு சொல்லிட்டு வித்துடுவோம் அதைத்தாண்டி வந்து நாங்கள் வற்றல் போட்டு வச்சுப்போம் வீட்டுக்குத் தேவையான மாங்காய் வற்றல்லாம் போட்டு வச்சுக்கிட்டு ஊறுகாய் பண்ணி எப்பப்ப தேவையோ அதை ஊறுகாய் பண்ணிப்போம் இல்லைன்னா மாங்காய் கொழ மாங்காய் சீசன் இல்லாத டைமில் அதை வற்ற போட்டு வச்சுட்டா அந்த வற்றல வந்து நம்ம அதுக்கப்புறம் கொழம்பில் போட்டு வச்சுக்கலாம் மாங்காய் சாம்பார் மாதிரியே இருக்கும்